அது மட்டுல்லாமல் அந்த இடத்துல தான் வந்து இப்போ நாங்கள் வீடு கட்டியிருக்கோம் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த எங்கள் தாத்தா பாட்டி எல்லோருமே வந்து அந்த வீடு கட்டி ரொம்ப நல்லா சந்தோஷமா இருந்தாங்க அப்படில்லாம் சொல்லுவாங்க அது மட்டுல்லாமல் நிறைய கதைல்லாம் சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து சாமியெலாம் இருந்துச்சு அதுக்கப்புறோம் புதையல்லாம் எடுத்தோம் அப்படில்லாம் சொல்வாங்க அது உண்மையான்னு தெரியல இருந்தாலும் பரம்பரை தலைமுறையில நடந்ததிய சொன்னதினால நான் நம்புவேன் அது மட்டுல்லாமல் அந்த இடத்த வந்து நாங்கள் தலைமுறை தலைமுறையா இன்னும் வச்சுக்கிட்டு தான் இருக்கோம் இதை வந்து நாங்கள் யாருக்காகவும் விற்க மாட்டோம்